நான் ஆக்சுவலாக ஸ்விம்மிங்கை வந்து நான் ஒரு எயித்து அதுதான் பதிமூணு வயசு போலே அதுக்கப்புறம் ஒரு ஒரு காம்பெடிஷன் நடந்துச்சு அதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுவும் ஸ்விம்மிங்னால் ஸ்விம்மிங்கை ஸ்டாப் பண்ணல ஃப்ரொபஷ்னல் ஸ்விம்மிங்கை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்குமே பெரிசாலாம் அந்த படபடப்பு அதெலாம் ரொம்ப மன அழுத்தலாம் இருக்காது என்னமோ நம்ம நமக்குத் தெரியும் நம்ம என்ன அளவுக்கு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுவோன்னு படிச்சுட்டு போனால் பயமே இருக்காதுன்ற மாதிரி தான் அதனால் அதனால் ஒன்றும் பயமே இருக்காது அண்டு அந்த லாஸ்ட்டாக நம்ப க பண்ண காம்பெடிஷன் காரணம் வந்து அதை அதோடய நிறுத்துனதுக்கு காரணம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சிக்கல் தான் அது ஒன்றுல்ல அது ஆக்சுவலாக எயிட் லேன்ஸ் ஆர் நைன் லேன்ஸ் வெச்சுருப்பாங்க நைன் ஆர் ஆமாம் எயிட் லேன் அதுக்கப்புறோம் ஒவ்வொரு லேன் மாதிரி சொல்லுவாங்கள்லை ஸ்விம் பண்ணுறதுக்கு ஸ்விம்மரு ஸ்விம்மர்ஸ் குதிச்சு அப்படியே ஸ்விம் பண்ணிப் போவாங்கள்லை அந்த போர்ட்லேருந்து அதில் மொத்தம் எட்டு லேனோ ஒன்போது லேனோ ஆமாம் ஒன்போது லேன் இருந்தது சரி ஆமாம் எயிட் லேன்ஸ் இருந்தது அப்படி லேன் பை லேனாக ஏஜ் கேட்டகிரிஸ்வைஸ் நிற்க வெச்சுருந்தாங்க ஆறு மணிக்கே போயிட்டேன் ஆனால் என்னோடய ஏஜி கேட்டகிரி வந்து ஒன்போது மணிக்கு தான் ஆறு மணிக்கு சாப்புடாம செஞ்சி வார்ம் அப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு அங்கே போய் நின்றுக்கிட்ருக்கேன் அங்கே நின்றுக்கிட்ருந்தப்ப சார் வந்து என்னை கடைசி ஆளாக நிற்க வைச்சாரு சரி ஹைட் ஆர்டரில் நிற்க வைக்கிறாங்க போல நான் வந்து நல்லா ஹைட்டாக இருப்பேன் சரி ஹைட் ஆர்டர் நிற்க வைக்கிறாங்க போலே அப்படின்னு பார்த்தா ஸ் எண்ணிப் பார்க்கறேன் எட்டு லேன் எட்டு லேன் தான் இருக்குது ஒன்போது பேர் என்னை ஒன்போதாளா நிற்க வெச்சுருக்கீங்க சொன்னவொடன்னே இல்லைடா இல்லைடா ஒன்போது லேன் இருக்குதுடா நீ ஒழுங்கா எண்ணாமல் விட்டிருக்கடா இது காலையில் ஆறு மணியிலேருந்து நான் அங்கே நின்று பார்த்துட்ருக்கேன் லேனு இத்தனை லேன் தான் இருக்குது நான் சொல்கிறேன் இல்லை இல்லைன்னாரு கரெக்டாக இருப்பா கரெக்டா இருப்பா ஒழுங்கா எண்ணியிருக்க மாட்டே பதட்டப்படாத அப்படி இப்படின்னு நான் ஏன்டா பதடத்தப்பட போகிறேன் அப்படின்ட்டு நின்றுக்கிட்ருந்தப்ப தான் தெரிஞ்சுது கரெக்டாக போகிறேன் ஆ லேன் முடிஞ்சுருச்சி ஆ ஆக சார் நான் சார் அப்படி தான் நீ அன்டர் டுவெல்லில் நான் வந்து தேர்ட்டின்னு அண்டரு எ அண்டர் டென்னோடு போக சொல்கிறாரு அதாவது நான் எயித்து படிக்கிறேன் சிக்ஸ்த்து செவன்த்து பசங்களோடு ஸ்விம் பண்ணிண சொல்கிறாரு என்னன்னு பார்த்தா அவங்களோட சொந்தக்காரர் பையனை நிற்க வெச்சுட்டாரு அதில் அந்த காம்பெடிஷனில் அது ஒன்றும் பெரிய காம்பெடிஷன்லாம் இல்லைன்னு வெயுங்களேன் டிஸ்ட்ரிகில் லெவல் டோர்னமெண்ட்லாம் இல்லை சும்மா இங்கே இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்டு தான் அவன் என் ஃப்ரெண்டு தான் சரி அவன் போனால் போயிட்டுப் போகிறான் சரி அவன் நான் வந்து சார் என்ன வந்து அடுத்த அண்டரு டென்னு அண்டர் டுவெல்லில் ஜாயின் பண்ணுறான்னாரு நான் முடியாது ஜாயின் பண்ணிணா தேர்ட்டினில் தான் ஜாயின் பண்ணுவேன் என்னாலெலாம் ஏஜெலாம் குறச்சிட்டு நான் அங்கெலாம் அவங்கலாம் சின்ன பசங்களெல்லாம் போட்டி போட முடியாது ஏம்மா நான் நல்லா ஸ்விம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அதில் நான் இருந்திருந்தாக் கூட ஜெயிச்சுருப்பேன் என் ஃப்ரெண்டு போகிறான்னு நானும் அங்கே நின்று பார்த்துட்ருக்கேன் விகா போனவன் போகிறவன் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்து ஸ்விம் பண்ணிகிட்ருந்தான் அதாவது ரெண்டு ஸ்டோக் போடுறான் பின்னாடி திரும்பி பார்க்கறான் நம்ம முன்னாடி இருக்கோமான்னு அது தான் ரொம்ப தப்பு எப்போமும் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஓடுறதுல மட்டும்தான் இருக்கணும் பின்னாடி திரும்பி பார்த்துறவேக் கூடாது